ஹலோ ஆ சொல்லுங்கள்

ஆ ஆமாங்க ஆமாங்க காய்கறி ஆ சொல்லுங்கள் பேசுங்கள் ஆ சரிங்க அப்படிங்களா சரிங்க எ எங்கள் கிட்டே எல்லா காயும் இருக்குங்க முள்ளங்கி இருக்குது பீன்ஸ் இருக்குது கேரட் இருக்குது முருங்கைக்கா மாங்காய் எல்லா காயும் இருக்குது காளான் பாவக்காய் எல்லா காய்கறியும் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ தே என்னத் தேவையோ அந்தக் காய் சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்களா ஆ ஆமாம் ஆமாம் சமையலுக்குத் தேவையானது ஆமாங்க ரைட்டுங்க ஆ அது உங்களுக்கு எத்தனை கட்டு வேணுங்க எத்தனை கட்டு வேணும் இல்லை அதுதான் அதுதான் நீங்கள் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னால் நாங்கள் எங்கள் கிட்டே எல்லாமே நாங்கள் ஃப்ரஷ்ஷாக தான் இருக்கும் காசு கொஞ்சம் கூடயாக இருந்தாலும் நல்ல ஐட்டமெலாம் தரமாக நல்லா ஃப்ரஷ்ஷானதாக தான் அனுப்புவோம் உங்களுக்கு ஓ ஆ உங்களுக்கு அப்படிங்களா அப் ஆ சரிங்க ம் ஒரு கட்டு இல்லைங்க அப்படிங்களா சரி சரிங்க எங்கள் கிட்டே நீங்கள் இப்போ ஒரு தரம் வாங்கிப் பாருங்கள் நாங்கள் ஃப்ரஷ்ஷாக தான் கொடுப்போம் காசு கூடவாக இருந்தாலும் பொருள் தரமாக இருக்கும் எங்களது ஃப்ரஷ்ஷான காய்கறி தான் ஃப்ரஷ்ஷான கீரை தான் நாங்கள் கொஞ்சம் இதாக இருந்தாலுமே நாங்கள் அதை சேல்ஸ் பண்ண மாட்டோம் ஏன்னால் எங்களுக்கு பேர் கெட்டுப் போய்விடும் அதனால் நாங்கள் தர மாட்டோம் ஒரு கட்டு வந்து இருவத்தஞ்சு ரூபா வருங்க ஆமாம் எங்கள் கிட்டே வந்து முளக்கீர எங்கள் கிட்டே முளக்கீர மணக்க தக்காளி கீரை சிறுக்கீரை அரக்கீரை முருங்கக்கீரை புளிச்சக்கீரை வல்லாரை இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது உங்களுக்கு எத்தனை வேணுமோ சொல்லுங்கள் நம்ம எல்லாம் தர்றேன் இல்லை அப்படி அப்படிங்களா ஆ இல்லைங்க நாங்கள் வந்து இது இதை வந்து நாங்கள் வந்து ஃபிக்செட் ரேட்டு தான் நாங்கள் இந்த ஏன்னால் எங்கள் கிட்டே தரமானதாக தான் இருக்கும் அதனால் தான் நாங்கள் குறைக்க மாட்டோம் எங்களுக்கு பொருள் நல்லா இல்லைன்னா நாங்களே குறைச்சிக் கொடுத்துருவோமே ஏன்னால் எங்களுக்கும் இப்போ கொண்டு வர்றவங்க நாங்களே ஊட்டிலேருந்து தான் நாங்கள் இறக்குறோம் காய்கறி இந்த மாதிரி இதெல்லாம் பக்கத்தில் இது மாதிரில்லாம் அப்படின்னும் போது ந எ நாங்கள் அவங்களுக்கும் இது பண்ணணுமல்லே ரேட்டெலாம் கரெக்டான ரேட்டு தான் நாங்கள் சொல்லியிருக்குறோம் நீங்கள் வெளியில் விசாரித்துப் பாருங்கள் அப்புறம் ஹலோ ஆ அதுதாங்க வெளியில் விசாரித்துப் பாருங்கள் எங்கள் கிட்டே எப்படி தரமானது இருக்கும் இல்லைன்னு ஒரு தடவை வந்து நீங்கள் கடையை வந்துப் பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் என்னென்னு சொல்லுங்கள்

ஆ ஆ சரிங்க சரிங்க அதுதான் இப்போ சொன்னேங்களேங்க ஒரு கட்டு இருவந்தஞ்சு ரூபான்னு கீரை இல்லைங்க அப்படின்னா என்ன ஒரு ஒ ஒரு ரூபா குறைச்சிக்கலாம் அவ்வளோ தாங்க குறைக்க முடியும் இது நீங்கள் கேட்குற நீங்கள் ஆ நீங்கள் க ரெகுலராக எடுக்கிறதுன்னால சொல்கிறேன் இல்லைன்னா எ நாங்கள் குறைக்க மாட்டோம் சரி நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் இது பண்ணுறோம்

ஆ மதுரை ப பஸ் நீங்கள் இருக்கிற ஏரியா எங்கே இருக்குது ஆ ஓ அப்படிங்களா நாங்கள் வந்து தெற்க கோபுரத்தில் இருக்கோம் தெற்கு கோபுரத்துக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் ஆ நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் அதுதான் இல்லை இல்லை நீங்கள் ஃபோன் நம்பரு ஃபோன் நம்பர் வச்சுருக்கிறீங்கள்ல ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஆ ஆ சரிங்க

ஆ சரி ஆ சரிங்க வாங்க ஆ சரிங்க தேங்க்ஸ்ங்க